ஹலோ ஹலோ மேடம் நாங்கள் இங்கே தஞ்சாவூர்லிருந்து வரோங்க ஆ முதுமலையெல்லாம் சுற்றி பார்க்கணும் நாங்கள் ஒரு பத்து பேர் வரோம் பத்து பேர் வரோம் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் தங்குகிற மாதிரி வருவோம் ஆ சாப்பாடு செலவு ரூம் சார்ஜி அங்கே சுற்றி பார்க்குறது போக்குவரத்து எல்லாம் அட்வான்ஸ் சேர்த்தி எவ்வளோ ஆகும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும்ன்னு சொல்லுங்கள் பார்த்து ஆமாம் சுற்றி பார்க்கணும் ரூம் வேணும் சாப்பாடு அரேஞ்சுமெண்டெலாம் இருக்கணும் ம் எல்லாத்தையும் சேர்த்தே மொத்தமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஐயாயிரம் ருபாவா

ஆ ம் ஏதாவது கம்மி பண்ண முடியாதுங்களா சும்மா தான் நாங்கள் ஒரு மூ ரெண்டு மூணு நாள் தங்குவோம் ஏதோ ஒரு நாள் ஆ ரெண்டு மூணு நாள் தங்குவோம் நீங்கள் அதை பார்த்து அனுசரித்து ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணி சொன்னிங்கனால் நல்லாயிருக்கும் இல்லை ப நீங்கள் கன் நீங்கள் கன்ஃபார்மாக இவ்வளோ தான்னு சொன்னீங்கனாக்கால் நான் என் கூட நான் என் சொந்த ப்ரண்ட் இல்லை என் கூட ஜாயிண்ட்டாகிட்டு வர்றாங்க ஏன்னால் நான் சொந்த பேமிலியாயிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம் நாலு பேர் த தனிப்பட்ட ஆளுங்கள் வரதுனால் எல்லாம் கலந்து பேசி தான் இது பண்ணணும் நீங்கள் இதோ கொஞ்சம் அமௌண்ட் க கம்மி பண்ணி சொன்னிங்கனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ

ம் ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்னு பாருங்க புடிச் ஒரேடியாக ஐயாயிரருவான்னாக்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்க பார்க்கலாம் சரிங்க மேடம் சரி ஓகே நீங்கள் புக் பண்ணிவிடுங்க ஆ நாங்கள் வா நாங்கள் வரும்போது உங்களுக்கு க கால் பண்ணிவிட்டு வரோம்